ஓட்டப்பயிற்சி மன ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மீது எப்படி நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டால் அது ஜாலியாக இருக்கும் ஓடும் போது ஏன்னால் நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது சிரிச்சுட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளயாண்டுட்டு இருப்போம் ஸோ விளையாடும் போது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அது ஆரோக்கியம் தானே ஓடி ஆடி விளையாடு அப்படின்னு தானே சொல்வாங்க சின்ன வயசிலேருந்து ஒரு பிள்ளைன்னா குழந்தனா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு தானே சொல்வாங்க அது எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் ஓட்டப்பயிற்சிக்குப் பிறகு நீங்கள் ரிலாக்ஸ்ஸாக இருப்பீங்களான்னா கன்ஃபாம் கிடையாது ஏன்னால் எது மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கும் அப்புறம் ஹார்ட் ஓட சவுண்ட்டு நமக்கே கேட்கும் பட்டு பட்டு பட்டுன்னு அப்போ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு தெரியும் ஸோ அப்போது அங்கே எப்போது அந்த மூச்சு வாங்கிறது நின்று அந்த சத்தம் கொஞ்சம் கம்மியாகுதோ அப்போ தான் தண்ணி எடுத்து குடிப்பேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்புறந்தான் தண்ணியே எடுத்து குடிப்பேன் ஸோ அது கன்ஃபாம் ரிலாக்ஸ்ஸெலாம் ஃபீல் பண்ணமாட்டேன் ஓடும் போது நம்ம ஓடி ஆடி விளையாடும் போது ஜாலியாக இருக்கும் இதுவே ஓட்டப்பந்தையத்தில் ஓடுறோம் பந்தயம் அதாவது ஒரு காம்பட்டிஷன் அப்படின்னு வரும் போது அது வேறு ஒரு விஷயம் அங்கே இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் ஜெயிக்கணும்ற மைண்ட்செட்டில் ஓடுவோம் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது தான் ஓட் அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் வேறு என்ன ரிலாக்ஸ்ஸெலாம் கன்ஃபாம் எ ஓடி ஆடி நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டாலும் சரி ஓட்டப்பந்தயத்தில் கலத்துக்கிட்டு ஓடுனாலும் சரி ரிலாக்ஸ்ஸெலாம் கன்ஃபாம் ஃபீல் பண்ணவே முடியாது அது எல்லாம் ஓடுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்ச தூரம் நம்ம வேகமாக நடந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்கும் விர்க்கும் அப்போது நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் சரி இல்லை ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய ஓடிப்பிடிச்சு விளையாடும் போதும் சரி நமக்கு வந்து கண்டிப்பாக மூச்சு அப்படின்றது வாங்கும் ரிலாக்ஸ்ஸெலாம் நான் இருந்ததே கிகெடையாது நான் எனக்கு மூச்சு வாங்கும் அந்த ஹார்ட்டோடய சவுண்ட் எனக்கே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும் அது சைலண்ட் ஆகணும் அந்த மூச்சு கொஞ்சம் வாங்கிறது கம்மியானதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து குடிப்பேன் அப்படி தான் இருப்போம் ரிலாக்ஸ்ஸெலாம் நான் எப்போவுமே ஓடுனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணது கிடையாது ஓடுறது இது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான் அதுவும் நிறைய பேர் வந்து ஜெயிச்சுட்டும் இருக்காங்க நம்மளோடய இந்தியாக்கு நிறைய மெடல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஓட்டப்பந்தயத்தின் மூலமாக அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான்